வாங்க மேடம் வாங்க மேடம் ம் ம் ம் ஸ்கூட்டி எக்ஸ்எல் இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மேடம் மோட்ரு சைக்கிள் இருக்குது ஆ ஆக்டிவா இருக்குங்க மேடம் ஆ இந்தா இருக்குங்க மேடம் பாருங்கள் மேடம் ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ஒயிட்டு ம் ம் ஒன்றரை லட்சரூபா வருங்க மேடம்

ஆமாங்க ஆமாங்க மேடம் ஆ நல்லா இருக்கும் மேடம் லேடிஸ் ஆ கம்ஃபர்டபுள்லா இருக்கும் லேடிஸ் நல்லா ஓட்டலாம் அது நாங்கள் மாட்டி கொடுக்கலாமா நீங்களும் வைச்சு பண்ணலான்னாலும் பண்ணலாம் இல்லை நாங்களே பண்ணணுன்னாலும் பண்ணி கொடுப்போங்க மேடம் ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஆ எஸ் சேரிங்க மேடம் ம் ஆ இந்தா இறக்கி தாரேங்க மேடம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எப்போ வருவிங்க